நான் ஆன்லைனில் வந்து ஒரு மொபைல் வாங்கினேன் என்ன மொபைல்னா ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்கினேன் ஒன் பிளஸ்னாலே ப்ராண்டட் தான் ஸோ காஸ்ட் அதிகம் தான் அந்த ஃபோன் காஸ்ட்வைஸ் அது பிராண்டடாக இருக்கும் அது மாதிரி தான் அது பிராண்டடான மொபைல் தான் நேரில் போய்ட்டு கடைகள்ல விசாரிக்கும் பொழுது அந்த மொபைலோடய ரேட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தொளசண்ட் ஆனால் நான் ஆன்லைனில் வாங்கும் போது ஒரு தேர்ட்டி டூ தொளசண்ட் கொடுத்து தான் வாங்கினேன் அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் கொஞ்சம் டிஃபரண்ட்ஸ் அமௌன்ட் டிஃபரென்ட்ஸ் இருந்ததால் நான் வந்து ஆன்லைன்லையே பர்சேஸ் பண்ணி வாங்கினேன் பரவாயில்ல இங்கே வாங்கினா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன் அதுக்கு நான் வாங்கியே சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு சிக்ஸ் மன்த்ஸ் வரைக்குமே அந்த ஃபோனோடய க்வாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது சவுண்ட் ப்ரிண்ட் எல்லாமே வந்து இந்த ஃபோனில் வந்து நல்லாவே நல்லாயிருக்கு அதனால் வந்துட்டு ஒன் பிளஸ் மொபைல் வந்து கடைகள்ல வாங்குறதை விட சேம் பிராண்டட் சேம் க்வாலிட்டியில் வந்து ஆன்லைன்லேயே வாங்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டாக்கிங் நல்ல க்வாலிட்டி சவுண்ட் எல்லாமே வந்து இந்த ஒன் பிளஸ் மொபைலில் இருக்குது பிச்சர்ஸ் கேமரா எஃபெக்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு அப்புறம் வந்து எந்த சிக்னல்ஸ் ப்ராப்ளம்ஸும் வரலை ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் ஹாங் ஆகிறது இந்த பிராப்ளம்ஸ் எதுவுமே வந்து இந்த மொபைலில் இல்லை அதனால் ஒன் பிளஸ் மொபைல் வந்து நான் சஜ்ஜஸ் பண்ணுவேன் அதாவது வந்து கடையில் இங்கேயும் வாங்கறதுக்கு வந்து ஜஸ்ட் ஃபோர் தொளசண்ட் தான் டிஃப்ரண்ட்ஸ் வருது அதுனால் க்வாலிட்டி பேஸ்லி எந்த குறையுமே கிடையாது இந்த மொபைல் சூப்பராக தான் இருக்குது அதனால் நம்பி வந்து ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்கணும்ன்னு நினைக்கிறவங்க வந்து கடைகளில் கம்ப்பேர் பண்றதை விட ஆன்லைன்லயே பர்சேஸ் பண்ணுறது பெஸ்ட் எல்லா பொருட்களும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிணா நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது சில பொருட்கள் வந்து நான் வாங்கின வரைக்கும் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதனால் வாங்கலாம் சில பொருட்கள் வந்து மிஸ்டேக்ஸ் டேமேஜஸ் வரதான் செய்யும் ஆனால் நான் வாங்கின ஃபோன் வந்து நல்லாதாயிருக்கு க்வாலிட்டி சூப்பராயிருக்கு சவுண்ட் பிச்சர் ஃபோட்டோ எடுக்கிற எஃபெக்ட் எல்லாமே சூப்பராயிருக்கு எவ்வளோ ஃபோன் வந்து எவ்வளோ தான் யூஸ் பண்ணிணாலும் ஹீட் ஆக மாட்டேங்குது ஃபோன் வந்து நல்லாயிருக்கு பேட்டரியோட க்வாலிட்டிலாம் நல்லாயிருக்கு பேட்டரியோடய க்வாலிட்டிக்கே டூ இயர்ஸ் வாரன்டி கொடுத்துருக்காங்க அதனால் எந்த பிராப்ளம்ஸ் இல்லை ஹெட் செட் ஃப்ரீயாக கொடுத்தாங்க பேட்டரி இது எல்லாமே நல்ல க்வாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஃபோன் வந்து நல்ல சூப்பரான பிராண்டட் மொபைலாயிருக்கு அதனால் வந்து ஃபோன் வாங்கணும் அப்படின்னு கேட்டால் நான் ஒன் ப்ளஸ் மொபைல் சஜ்ஜஸ்ட் பண்ணுவேன் ஐ ஃபோன்க்கு ஈக்வலாக அதுலேயும் வந்துட்டு அதுலையும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபோன் வந்து அதனால் நான் வந்து ஒன் பிளஸ் மொபைல் வந்து சஜ்ஜஸ் பண்ணுவேன் அதனால் நான் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சஜ்ஜஸ் பண்ணும் போது ஒன் பிளஸ் மொபைல் வாங்கறது பெட்டர் சவுண்ட் கேமரா எல்லாமே வந்து இதில் சூப்பராயிருக்கு அதனால் இது வாங்கலாம்